ஆயிரத்து முன்னூற்றி இருபத்து ஐந்து எண்பதாயிராத்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி எட்டாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி பன்னெண்டு ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முப்பத்து ஒம்பதாயிரத்து எழுநூத்தி பதிமூணு